எங்கள் வீதிகிட்டே தான் இங்கே பக்கத்தில் டிச்செல்லாம் இருக்கு அது வந்து சரியாக கிளீன் பண்ணுறதே இல்லை கிளீன் பண்ணாததினால கொசு வந்து அதிகமாக வருது அதனால என்னென்னா அது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் கொசு மருந்து அடித்து அது வந்து கொசு வந்து அதிகமாக வராமல் பாத்துக்கணும் அதனால கொசுவினால டெங்கு ஃபீவர் அதுமாதிரிலாம் வரதுனால ஏதோ எஃபக்ட் பண்ணுமோ அப்படின்ட்டு இதாக இருக்கு அதனால வந்து கொசு மருந்தடிச்சு பார்த்துக்கணும் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பூங்கா ஒன்று இருக்கு அதே வந்து அப்படிதான் எப்போ பார்த்தாலும் கிளீனாகவே இருக்கிறது இல்லை அது குப்பையாக நெறைஞ்சி இருக்கு அது அப்படி தான் வந்து அதுக்குனு ஒரு ஆள் போட்டு டெய்லியும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வைச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் தொட்டிலலாம் மழை நீர் சேகரிப்புன்ட்டு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து ஊற்றணும் அப்புறம் மழைக்காலங்கள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் தேங்கி அதுனாலேயும் கொசு எல்லாம் அதிகமாக சின்ன சின்ன பூச்சி பூச்சிகள் அதெல்லாம் வந்து உடம்புக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுது அஃபெக்ட் பண்ணுது காய்ச்சல் இந்தமாதிரி என்ன ஃபீவர் எல்லாம் வருது அதனால அதையே கொஞ்சம் இது பண்ணணும் ஹாஸ்பிடலில் அப்படிதான் இங்கே பக்கத்தில் எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்திலயே சுகாதாரமையம்னு இருக்கு அங்கேயும் அப்படி தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதில்ல போனாலே பேட் ஸ்மெல் என்ன கேட்ட கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அதுயெல்லாம் போனால் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அங்கங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்தமாதிரி எல்லாம் பண்ணிணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அதேமாதிரி அப்படித்தான் ஸ்ட்ரீட் வந்து ரோடு அப்படித்தான் சரியாக இருக்கிறது இல்லை போனால் வேகத்தடைகள் அதிகமாக போட்டுட்றாங்க அங்கங்கே தோண்டி வச்சிடுறாங்க திடீர்ன்னு இல்லை வண்டி எல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நிறையா நெகட் பண்ணுது அதனால நிறையா தொந்தரவுகள் ஏற்படுது அப்போ அதனால ரோடெல்லாம் சுத்தமாக வைச்சிக்கணும்